ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்து ஒன்று ரெண்டு லட்சத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் அஞ்சு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரத்து நூறு நானூற்றி நாற்பது